உங்கள் பகுதிகளில் என்னென்ன தனியார் வங்கிகள் உள்ளன கடன் மற்றும் காப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க எது சிறந்தது மற்றும் பாதுகாப்பானது எங்கள் பகுதியில் அப்டின்னு எடுத்துக்கோட்டா எண்ணற்ற ஓரளவு இது வந்து மாவட்டம் என்பதால் பொதுவாக அனைத்து வகையான வங்கி நிறுவனங்களும் இங்கே வந்து அமைந்திருக்குமல்லவா அதுபோல் அரசு சம்பந்தமான இந்தியன் பேங்க் இண்டியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸ்டேட் பேங்க் போன்ற முக்கியமான அரசு சம்பந்தப்பட்ட வங்கிகள் இருக்கின்றன அப்படி கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அப்டிங்கிறதுனால அதில் வந்து முழு நம்பிக்கை வந்து அனைவரிடத்திலும் இருக்கும் ஒரு பயமில்லாமல் அவங்க வந்து பணம் டெப்பாசிட் பண்ணுறதோ இருந்தாலும் மற்ற ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும் அதை வந்து நாடுவாங்க அதை வந்து நாடுவாங்க அல்லவா இதில் இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது வந்து அரசு சம்மந்தப்பட்டது அப்டிங்கிறதுனாலையும் அதிகம் வந்து நன்மைகள் இருக்கிறதுனாலையும் மக்கள் வந்து அதிகமாக அதை வந்து நாடுவாங்க ஒரு சேஃப்டிக்காகவும் சரி மற்ற ஒரு விஷயத்துக்காகவும் சரி கவுர்மெண்ட் பேங்க்கை வந்து நாடுவாங்க இப்போது ஒரு ஒரு சிறிய விஷயத்துக்கு வந்து நாங்கள் பேங்க்கு போனாலும் அங்கே வந்து ஒரு நாள் ஒன்றை ஒரு ஒரு நாள் கிட்டதகிட்ட நமக்கு வந்து ஒரு செயல் செய்வதற்கு ஆகிவிடுது மக்கள் தொகையும் அதிகமாகிட்டு அதுவும் இல்லாமல் அது கவுர்மெண்ட் பேங்க் அப்டிங்கிறதுனால வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கு பொதுவாக முன்ன காலத்தை கம்பேர் பண்ணும் போது இப்போ வந்து மோஸ்ட்லி மனி ட்ராக்ஷ்னல் வந்து கூகுள்பே ஃபோன்பே அதுபோல் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிவிட்டாலும் சில முக்கியமான விஷயங்களுக்கு வந்து நம்ம பேங்க்கு தான் வந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கு நம்ம கவுர்மெண்ட் பேங்க்ஸ் விட்ருவோம் ஏன்னா அது வந்து சேஃப் அதுவும் இல்லாமல் எல்லோரும் வந்து ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் இப்போ தனியாரில் வந்து என்னென்னா சிண்டிகேட்ன்னு இருந்துச்சு ஒரு பேங்க் அந்த பேங்க் வந்து முதன் முதலில் தனியார் இதில் ஓப்பன் பண்ண ஒரு வங்கி அங்கே தான் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து நான் பள்ளிப் பருவத்தில் படிக்கும்போது ஓப்பன் பண்ணேன் அந்த சிண்டிகேட் அப்படிங்கிற வங்கி இப்போ இந்த ஆர்பிஐ வந்து பல ரூல்ஸ்கள் போட்டாங்க இல்லையா அப்போது வந்து கனரா பேங்க்கோட சேர்ந்து இந்த ரெண்டு பேங்க்கும் இப்போ வந்து சேர்ந்து இயங்கி வந்துகிட்ருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சதினால நான் இதை சொல்கிறேன் இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் இண்டியன் பேங்க்லேயும் அக்கோண்ட் இருக்கு ஸ்டேட் பேங்க்லேயும் அக்கோண்ட் இருக்கு நான் ரெண்டுத்துக்கும் ஒரு வேலையை செய்கிறத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு புக் என்ட்ரி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை மற்ற எதாவது ஒரு சின்ன விஷயத்தா இருக்கட்டும் பணம் போடுகிறதா இருக்கட்டும் அப்டிங்கும் போது நான் கவுர்மெண்ட் பேங்க்கு போகும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் ஐந்து மணி நேரம் வந்து ஆகிடும் இதே அந்த கனரா பேங்க் அந்த சிண்டிகேன் பேங்க் அப்படிங்கிற வந்து பிரைவேட் கம் பிரைவேட் பேங்க்ஸ் வந்து நான் போய் ஒரு விஷயத்த செய்கிறத்துக்கு வந்து எனக்கு காலம் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும் நான் அதிகபட்சம் ஒரு செயலை செய்வதற்கு அந்த பேங்க்கில் இது வரைக்கும் நான் எத்தனையோ வருஷம் போய்ருக்கேன் அதிகபட்சம் எனக்கு ஒன் ஹவருக்கு மேலே அந்த பேங்க்கில் வந்து நான் வந்து இருந்து ஒரு விஷயம் செஞ்சது இல்லை ஏன்னா உடனே உடனே செஞ்சு உடனே உடனே கிளியர் பண்ணிடுவாங்க அதுபோல் அந்த ஏடிஎம் கார்டு கூட நம்ம வந்து நார்மல் பேங்க்கில் கவுர்மெண்ட் பேங்க்கில் லாம் பண்ணும் போது கொஞ்சம் தாமதமாகும் நம்ம போய் கேக்கிறப்பையும் ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்க மாட்றாங்க என்பது தான் இந்த காலத்தில் வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை அதுபோல் நான் பிரைவேட் பேங்க்கில் அப்ளே பண்ணே வித்தின் டூ டேஸில் எனக்கு வந்து வீட்டுக்கே அந்த ஏடிஎம் கார்டு வந்து கொரியர் வந்துடுச்சு அப்படி எந்தளவுக்கு இந்த தனியார் வந்து கவுர்மெண்ட் எந்தளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு ஏன்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக நம்மளை யாரும் ஏமாற்றிட முடியாது ஏன்னா ஆர்பிஐ கீழே தான் வந்து பல கண்டிஷனோட தான் பேங்க்லாம் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்குல்லவா அதனால் அவங்க நம்மள ஈஸியாக வந்து ஏமாற்றிடவும் முடியாது ஆனால் இதே சமயத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதையும் நம்ப இல்லைன்னு வந்து மறுக்க முடியாது ஆக்சிஸ் பேங்க் அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன நிறுவனங்கள்லேருந்து வங்கிகள்லேருந்து பெரிய நிறுவனங்கள் வரைக்கும் இந்த மாவட்டத்தில் வந்து இருக்கு அது எல்லாத்தையும் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பேங்க் அந்த பேங்க் இல்லாமல் பொதுவாக ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேங்க் வந்து அகோண்ட் ஓப்பன் பண்ணுற சுச்சுவேஷன் வருது இப்போ நம்ம ஒரு லோன் எடுக்கணும் ஒரு குழு எடுக்கணும் அப்படின்னா இந்த பேங்க்கில் அக்கோண்ட் வெச்சுருக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு இது கொண்டு வராங்க ஸோ அதனால் வந்து ஒருத்தவங்களே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு பேங்க்கில் வந்து அக்கோண்ட் வெச்சுருக்காங்க அப்படி அல்லவா அப்போது வந்து அந்த பிரைவேட்லேயும் வந்து வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது அதுவும் இல்லாமல் நம்ம கவுர்மெண்ட் எவ்வளோ வந்து லோன் கொடுக்கறாங்களோ அதைவிட அதிகமாகவே சற்று வட்டி அதிகமானாலும் தனியார் நிறுவனங்கள்லேருந்து நமக்கு வந்து லோன் குடுக்கிறத்துக்கு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்கம் பார்க்கணும் வட்டி அதிகமாக போட்டு இன்கம் பாக்கணும் அப்டிங்கிறது வந்து இருக்கு அதுவும் இல்லாமல் அதுக்குன்னு தனித்தனி ஏஜென்ஸி அந்த மாரி நிறைய ஒரு விஷயங்கள வந்து செஞ்சு பிரைவேட் பேங்க்ஸும் வந்து ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கு அப்படிங்கிறேன் அதுபோல் இது தான் ஒரு வித்தியாசம் நம்ம கவுர்மெண்ட் பேங்க்கு போனால் கொஞ்சம் டிலே ஆகும் பிரைவேட் பேங்க்கு போனாலும் டிலே ஆகும் பட் கம்பேரிசன் கம்பேர் பண்ணும் போது பிரைவேட் பேங்க்கில் கொஞ்சம் வேலை வந்து நமக்கு ஈஸியாக முடியும் ப்ரொசீஜரும் அந்தளவுக்கு அதிகமாக இருக்காது பொதுவாக ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் போய்ட்டு இண்டியன் பேங்க்கு வந்து நான் வந்து பணம் செலுத்துவதற்காக போய்ருந்தேன் அப்போது வயசான ஒரு ஒரு தாத்தா வந்து நிற்கிறாங்க ஓஏபி பணம் வாங்குவதற்கு அவர் நீண்ட ஒரு வரிசையில் எங்களாலே நிற்க முடில அந்த தாத்தாவை ஒரு எந்த ஒரு பிராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாமல் அவுங்க வந்து இங்கே கேட்டால் அங்கே போய் நில்லுங்கள் அங்கே போய் கேட்டால் இங்கே போய் நில்லுங்கள் அப்டின்னு மாற்றி மாற்றி இது பண்ணாங்க அதை பார்த்துட்டு இருந்த எனக்கோ கோவம் உச்சத்துக்கு ஏறிட்டு அப்டின்னு சொல்லிவிட்டு திரும்ப நான் போய் அவங்கள்ட்ட போய்ட்டு டைரெக்டா அந்த மாதிரி வாங்கணும் சொல்கிறாங்க வயசானவங்களா இருக்காங்க நீங்கள் இப்படி அலைய விடுவது வந்து நியாயமா அப்படிங்கிறத கேட்டு திரும்ப நான் நின்ற இடத்துல வந்து அந்த தாத்தாவை நிற்க வெச்சுட்டு நான் போயிட்டு பின்னாடி நின்றேன் ஓகேவா இது வந்து ஒரு சின்ன விஷயம் இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கவுர்மெண்ட் பேங்க்கு அப்படிங்கிறப்ப அங்கே மக்கள் வந்து அதிகமாக வராங்க வந்து அதிகம் பேர் அக்கோண்ட் வெச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் சில கவுர்மெண்ட் காப்பீடு வந்து அந்தந்த கவுர்மெண்டு பேங்க்கில் மட்டும்தான் வருது இல்லையா அப்போது அங்கே இருக்கிற ஊழியர்கள் அங்கே வர மக்களிடம் எவ்வாறு வந்து அவங்க வந்து நடந்துக்கணும் அப்படிங்கிற வந்து இன்னும் முக்கால்வாசி இடத்துல வந்து ஒரு இதாகவே இல்லாமல் ஏதோ ஒரு அலட்சியமா அலட்சியமாக பதில் சொல்வாங்க நீங்கள் எதோ ஒன்று போய் கேளுங்களேன் ஏதோ ஒரு விஷயம் இப்போ அந்த பேங்க் வந்து புக் பண்ண வெளில மிஷின் இருக்கு அது ஒர்க் ஆகலங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணனும் வெளில மிஷின் இருக்கு சார் ஒர்க் ஆகலை சார் ட்ரை பண்ணிப்பாருங்க அதுமாரி நம்ம பணம் எடுக்க நம்ம காசை நம்ம எடுக்க ஏடிஎம்மில் இந்த பேங்க்கில் செலான் ஃபில் பண்ணிக் கொடுத்தாலும் அதான் வெளில ஏடிஎம் இருக்கே அதை நீங்கள் யூஸ் பண்ணலாமே ஏன் இங்கே வந்துவிட்டு இது பண்ணுறீங்க அப்படிங்கிற கொஷ்ட்டின்லாம் கேக்கிறாங்க இதே இப்போது பிரைவேட் அதில் என்ன கேட்டிருக்கீங்க நீங்கள் தனியார் வங்கிகளை விரும்பீர்களா அல்லது அரசு வங்கிகளை விரும்பீர்களா அப்படின்னா ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் இல்லாமல் நான் வந்து தனியாரை தான் வந்து எனக்கு வந்து தேர்ந்தெடுப்பேன் ஏன்னா எனக்கு அங்கே போகிறப்ப நேரம் வந்து மிகவும் குறைகிறது அடுத்தடுத்த வேலைகள் செய்வதற்கும் எனக்கு வந்து நேரங்காலம் சீக்கிரம் அமைகிறது மேலும் நகைக் கடனோ மற்ற விவசாயக் கடனோ எந்த கடனோ கவுர்மெண்ட் பேங்க்கை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சளவில் தான் மாறுதல் இருக்கு ஆ ஓகேவா அதனால் எனக்கு வந்து கவுர்மெண்ட் காட்டிலும் பிரைவேட் பேங்க்கில் வந்து கொஞ்சம் அதுவும் இல்லாமல் பிரைவேட் பேங்க்குங்கிறப்ப வந்து எல்லோரையும் வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்கள வந்து கரெக்டாக வந்து டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லி அனுப்புவாங்க எடுத்துக்காட்டாக வந்து பேன் கார்டை வந்து எனக்கு வந்து ஆட் பண்ணச் சொல்லி நான் பணம் எடுக்கப் போனேன் ஒரு பத்தாயரூபாய்க்கு மேலே போனதினால வந்து பேன் கார்டு ஆட் பண்ணவே இல்லை பேன் கார்டு ஆட் பண்ணச் சொல்லியிருந்தாங்க அப்போது வந்து எனக்கு பேன் கார்டு எப்படி லேட் ஆகும் பணம் அப்டியே வேணும் பேன் கார்டு அப்ளே பண்ணால் கண்டிப்பாக ஒரு வாரம் ஆகும் இல்லையா அப்போது வந்து என்ன பண்ணுறது எனக்கு சீக்கிரம் வேணும் அப்டின் நான் யோஸ்ச்சிட்ருந்தப்ப அந்த வங்கி ஊழியரே ஒருவர் வந்து என்ன கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் இ பேன்னு ஒன்று இருக்கு அது வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து வித்தின் ஒன் டேஸில் இல்லை டூ ஒன் டேஸில் வந்து உங்களுக்கு வந்துடும் அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொன்னார் அதுவும் இல்லாமல் அவங்களே மொபைல் வாங்கி அந்த இன்ஸ்டன்டாக பேன் கார்டை வந்து எனக்கு வந்து அப்ளே பண்ணிக் கொடுத்தாரு அது தான் கவுர்மெண்ட் பேங்க்கும் உள்ள தனியார் பேங்க்கும் உள்ள வித்தியாசம் இதே நீங்கள் கவுர்மெண்ட் பேங்க் போய்ருந்தீங்கன்னா நீங்கள் பேன் கார்டு எடுத்துகிட்டு வாங்க போங்க அப்டின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுருப்பாங்க இங்கே அதில் நம்மள பற்றி எதாவது கேட்டோன்னா பதில் அங்கே கேளுங்கன்ட்ருப்பாங்க ஆனால் அந்த பிரைவேட் பேங்க்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா என்னை கூப்பிட்டு அந்த பேன் கார்டையும் ஓப்பன் பண்ணிக் கொடுத்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் இப்டில்லாம் பண்ணணும் நமக்கு ஈஸி ஆ நமக்கு இந்த மாதிரி நிறைய வந்து விஷயம் வந்து ஆன்லைனில் இருக்கு அப்புடின் சொல்லி அந்த பேன் கார்டை வந்து அப்ளே பண்ணிக் கொடுத்தாங்க எனக்கு அடுத்த நாளே வந்து அப்ரூவல் ஆகி வந்துச்சு நான் அதை பிரிண்ட் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் போட்டு அதை வந்து நான் அந்த பேங்க்கில் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ஓகேவா அதுபோல் என்னோடது மொபைல் நம்பரு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் லெட்டரை வந்து எழுதிக் கொடுத்து நான் வந்து நெக்ஸ்ட் டேவே மாறிவிட்டு எனக்கு இதே நான் வந்து கவுர்மெண்ட் பேங்க்கில் போகும்போது அது வந்து அது வந்து தவறாகவும் சொல்லலை ஏன்னா அங்கே வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருக்கிற காலக்கட்டத்தால வந்து அவங்களால ஒரு செயலை வந்து முழுமையாக உடனுக்குடனே செய்ய முடியவில்ல ஏன்னா வந்து கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்ட குழுக்கள் மற்றும் அந்த நிவாரண உதவி அதுபோன்ற ஏன் அனைத்து சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்து கவுர்மெண்ட் பேங்க்கில் தான் வந்து நடக்கிறது அதனால அவங்க அந்த சின்ன சின்ன வந்து விஷயங்கள வந்து செய்வதற்கான காலக்கெடுங்கிறது வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க அது நமக்கு தப்புக் கிடையாது இருந்தாலும் ரெண்டும் கம்பேரிட்டிவ் தனியார் மற்றும் அரசு ரெண்டும் வந்து ஈக்குவாலிட்டியாக தான் இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து